இளைய தலைமுறைலாம் வந்து இப்போலாம் கொஞ்சம் மாறிவிட்டாங்க பாரம்பரியங்கிறதே கொஞ்சம் மறந்துவிட்டாங்க அப்புறம் பாரம்பரியங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்து தண்ணி தெளித்து ஃபேஸ்வாஷ் பண்ணிட்டு திருநீரை வச்சிகிட்டு அப்படி வா அப்படி இருப்பாங்க வெளியேலாம் போகும் போது பெண்கள்லாம் ஆண்கள் முகத்த பார்க்க கூடாது அப்படின்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாரம்பரியம் அப்படி இல்லை லேடீசும் வந்து கேர்ல்சும் வந்தும் ஒரே மாதிரி ஆகிட்டாங்க எல்லாமே ஒரே லெவலில் இருக்காங்க லேடிஸ் என்ன செஞ்சாலும் ஜென்ஸ் என்ன செஞ்சாலும் ஜென்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதே தான் லேடிசும் செய்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆகிட்டாங்க அப்பயெல்லாம் தாவணி தாவணி பாவாடை கட்டணும் பாவாடை சட்டை போடணும் அப்படின்லாம் இருந்தது எண்ணெய் தலை ஃபுல்லும் எண்ணெய் வச்சு தலையிலலாம் எண்ணெய் வச்சு வழித்து சீவி பூ வைக்கணும்பாங்க இப்போலாம் வந்து அப்படிலாம் இல்லை இப்போலாம் வந்து தெனைலயும் தலை குளித்துட்டு பூ வைக்காம கொஞ்சம் ட்ரெடிஷனாக மாறிவிட்டாங்க அப்புறம் வளையல் போடணும் பொட்டு வைக்கணும் அப்படிலாம் இருந்தது இப்போ வளையல் பொட்டு எதுவுமே இல்லை எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிகிட்டு வருது பசங்க பசங்கல்லாம் வேட்டி ஷர்ட் போடுவாங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் டிர்ட் லோயர் அப்படிலாம் மாறிவிட்டாங்க அந்த மாதிரி மாறிவிட்டாங்க ட்ரெடிஷ்னல் போய் எல்லாம் மாறி போகறாங்க கலாச்சாரங்கறதே மறந்துவிட்டாங்க மாட்டு பொங்கல் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு பொங்கல்னாவே நல்லா என்ஜாய்மெண்டாக கொண்டாடலாம் அப்புறம் பொங்கல்னால் அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுவது இல்லை தீபாவளின்னால் வெடி வெடித்து அப்படி தான் கொண்டாடுவாங்க அப்போ அதுவும் அவ்வளோலாம் கொண்டாடுவது இல்லை ஊரில் தேர் திருவிழா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுவும் கலாச்சாரங்கள் சொன்னதைவிட அதுவும் அந்த அளவுக்கு செய்வது இல்லை பழைய தலை பழைய தலைமுறைகள்லேருந்து இளைய தலைமுறைகள் வரும் போது அதுலேட்டு இது ஒப்பீட்டு பார்க்கும் போது இளைய தலைமுறைகள்லாம் பல கலாச்சாரங்கிறதே கொஞ்சம் மறந்துட்டாங்க அப்புறம் ஷாம்பு சீயக்காய் இதுன்னா எதுவுமே ஷாம்புனால் எதுவுமே இல்லை இயற்கை தான் எல்லா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இயற்கை தான் இப்போல்லாம் டேப்லெட் ஊசி இல்லை இன்ஜெக்ஷன் அப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்போன்னா வந்து மருத்துவம் தான் இயற்கை மருத்துவம் தான் எதாக இருந்தாலும் மூலிகை பொருளை வச்சு அதை குணப்படுத்துவாங்க எப்போன்னா இப்போலாம் ஒரு சாதாரண ஜுரம் வந்தாலும் ஹாஸ்ப்பிட்டல் போகிறாங்களா அப்போ வந்து ஒரு ஜுரன்னா உடனே ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஜுரம் இதுக்கு மருந்து கொடுங்க அப்படிம்பாங்க இப்போ ஆனால் இப்போன்னா வந்துட்டு ஒரு சாதா ஜுரமா இருந்தாலும் இருமலாக இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் உடனே பார்க்குறாங்க கலாச்சாரங்களே மாறி போயிடுத்து ட்ரெடிஷனலாக ட்ரெடிஷனலே மறந்து போய் இப்போ நியூவாக நியூ மாடலில் மாறிக்கிட்டு இருக்காங்க